நம்ம அன்றாடம் பேசுகிறது தமிழ் இலக்கியங்கள் வச்சுதான் பேசுகிறோம் இது எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது இவள் என்ன விசுக்கு விசுக்குன்னு நடக்கறாள் அப்படினு கேட்போம் ஸோ விசுக்கு விசுக்குங்குறது ஒரு அடுக்குத்தொடர் ஸோ இலக்கியம் அங்கே வருது கவிதை யில் தான் நம்ம எல்லாமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருந்தாலும் கவிதைகள் மூலிமா தான் வெளிப்படுத்துகிறோம் ஸோ அதனால இலக்கியம் கவிதை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயன்படுகிறது பயன்பாட்டில் தான் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்குது நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கிட்ட பேசும்போது நம்மளோட உணர்ச்சிகளை சொல்றதுக்கும் நம்மளோட விஷயங்கள பகிர்ந்துக்குறதுக்கும் நம்ம வந்து இலக்கியம் கவிதை கலை இதெல்லாம் சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ கலையில் பாத்திங்கனா நம்மளோட கலை நுணுக்கங்கள் வந்து காமிக்கறதுக்கும் நிறைய கலை நுணு கலைன்னால் எல்லாமே வரும் ஆடல் பாடல் இது எல்லாமே எது எதுக்கு அப்படின்னா ஒரு உணர்வை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் ஸோ இது வந்து நல்ல ஒரு மொழி தமிழ் மொழியில் இது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷியம் இது வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அது வந்து ரொம்ப நல்லதும் கூட இது இல்லாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணமுடியாது